நான் பள்ளியில் கல்லூரியில் படிக்கும்போதெல்லாம் நிறைய கவிதைகள் எழுதுவேன் கட்டுரைகள் எழுதுவேன் நான் மேடையேறி கட்டுரைகள் கவிதைகள் படிப்பது உண்டு எழுதுவது உண்டு அதைப்பற்றி பேசுவது உண்டு கல்லூரிகளில் நான் நிறையாக பரிசுகளும் பெற்றுள்ளேன் சமூகத்திற்கு பெண்களை பற்றி பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி நான் நிறைய விஷயங்கள் நான் எழுதிக்கிறேன் படித்திருக்கிறேன் அதை பற்றி கட்டுரைகள் பேசியிருக்கின்றேன் அதே போல் நான் இப்பொழுது திருமணமாகி எனக்கு இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது அதை பற்றிய விஷயங்களெல்லாம் எனக்கு ஞாபகங்கள் இல்லை இருந்தாலும் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன் பெண் சமுதாயத்திற்கு இப்பொழுது பாதுகாப்பாகவே இல்லை அது அரசாங்கம் தான் பெண்களுக்கு உரிய தக்க மரியாதையையும் உரிமையையும் அளிக்கவேண்டும் என்று நான் தெரிவித்துக்கொள்கிறேன்